தொழில்நுட்பம் கல்வி பொழுதுப்போக்கு வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து இதில் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது மாபெரும் தொழிலதிபரான அம்பானி அவர்கள் ஜியோ சிம்மை அறிமுகம் செய்த பிறகுதான் நாட்டில் இன்டர்நெட் மிகவும் பிரபலமடைந்தது உலகம் உள்ளங்கையில் என்று குறிப்பிடும் அளவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியவர் ஜியோ அம்பானி என்றால் மிகையல்ல